ஹலோ சுமதி ஹாஸ்பிட்டலில் சந்திரகலா டாக்டர் மேடம் பேசுகிறிங்களா மேம் நேற்று நான் வந்துருந்தேன்லே மேம் இந்தமாதிரி இரிட்டேஷனாக இருக்குது ரெட்டிஷாக இருக்குதுனு சொல்லிட்டு நீங்கள் கூட ட்ராப்ஸ் எழுதி கொடுத்தீங்களே மேம் சந்தனம் மேம் மேம் இன்னும் அப்படே தான் மேம் இருக்குது இரிட்டேஷனாக இருக்குது ரெட்டிஷ்னஸ் இருக்குது டிஸ்சார்ஜும் அப்படே தான் மேம் இருக்குது ஆ போட்டுத் தான் மேம் இருக்கேன் மேம் கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் மேம் இருக்குது ஆ சரிங்க மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஆ ஓகே மேம் நோட் பண்ணிக்கிட்டேன் மேம் ஓகே மேம்

ஆ சரிங்க மேம்

ஆ எத்தனை நாளைக்கு மேம் இந்த ஸ்டீராய்டு எடுத்துக்கணும் ஓ சரிங்க மேம் இல்லை மேம் இப்போ ஆ சரிங்க மேம் நான் போட்டுக்குகிறேன் மேம் மேம் இதைமாதிரி வீட்டில் வேலைலாம் செஞ்சா செய்யலாமா மேம் எந்த பிரச்சினையும் இல்லையா ஓகே மேம் ஆ ஓகே மேம் அப்புறோம் வந்து வெளியில் போகும் போது கண்ணுலாம் கூசுது மேம் ஓகே மேம்

ஓகே மேம் சரிங்க மேம் இதுக்கப்புறம் எப்போ ம் ஆ சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் எப்போ மேம் உங்களை திரும்பி வந்து பார்க்கட்டும் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் வந்து போட்டுகிட்டு ஒன் வீக்கில் வந்து பார்க்குறேன் மேம் உங்களை தேங்க்ஸ் மேம்